எனக்கு வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு அந்த உணவு கிடைக்கலனா நான் குறிப்பிட்ட இதை வந்துட்டு ஒரு இன்டர்நெட் மூலமாக பார்த்து அது எங்க இருக்குது எனக்கு எவ்ளோ அளவு வேணும் இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சி ஸோ எங்கே வேணும் எப்படி என்ன அளவு வேணும் இவ்வளோ அளவு எனக்கு ஒரு கால் கிலோ வேணும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு பாக்கெட் வேணும் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு இது வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்ட்ரு பண்ணிப்பேன் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கே இடத்தோட இப்போது இது பார்த்தீங்கன்னா அடையாறு ஆனந்தபவனில் வந்துட்டு எனக்கு ஒரு நாலு இட்லி வேணும் சாம்பார் வேணும் எனக்கு இந்த சாம்பார்தான் அந்த எனக்கு பிடிச்ச சாம்பார் அங்கே தான் இருக்குனா நான் அந்த சாம்பாரை அங்கே நான் வந்து ஆர்ட்ரு பண்ணிப்பேன்